இப்போ நான்லாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா கிரிக்கெட்டு வாலிபாலு கபடிலாம் விளாடுவேன் நமக்கு பார்த்தின்னா கிரிக்கெட்டு தான் கிரிக்கெட்னால் ஒன்று வச்சுக்கங்களேன் நம்ம தனியாக ஒரு திறமையை வளர்த்துக்கலாம் இந்த கிரிக்கெட்டு மட்டுமில்ல எல்லாம் விளாட்டையும் வளர்த்துக்கலாம் ஆனால் நமக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது கிரிக்கெட்டு தான் நான் கிரிக்கெட்டு பார்க்க ஆரம்மிச்சதுலேந்து பசங்கள் சொல்லுவாங்க இது ஒ ஒரு இப்போ எல்லா கேமும் விளாட்றோம் விளாட வேணாம் சொல்லலை ஆனால் வந்துட்டு நம்ம கிரிக்கெட்ல நீ ஒரு கேம்ல கான்ஸபண்ட் அதாவது வந்து ஒரு கேம்ல நீ கரெக்டாக இருந்தின்னால் அந்த கேம்ல நிறையா வ சி நிறைய கற்றுக்கலான்டா அப்புடின்னு சொல்லுவாங்கள் இதே மாதிரியே இது மாதிரி எனக்கு இப்போ பேட்டிங் ஓரளவு வரும் ஆனால் பௌலிங் நல்லா போடுவேன் பௌலிங் தான் தருவாங்க பௌலிங் நல்லா போடுடா அப்படின்னு சொல்லி நிறையா போடுவாங்க இது மாதிரி வாலிபால்னு பார்த்திங்கன்னா உங்கள் தட்டா கரி இது மாதிரிலாம் ஆட தெரியாது நமக்கு பேக்அப்புன்னா கரெக்டாக ஆடிட்டு நம்ம பாட்டிருக்கலாம் அதே மாதிரி வந்து கபடி அப்படின்னா கபடியில நமக்கு ஏதோ ரைடு போகிறமோ இல்லையோ டிஃபண்டிங் நல்லா வரும் ரைடு ஏதோ ஓரளவு வரும் பசங்கள் அதெல்லாம் வ விட மாட்டாங்க நீ நீ டிஃபண்டிங்கே பண்ணுறா அது மாதிரி சொல்லுவாங்கள் இதனால நம்ம எந்த ஒரு விளாட்டா இருந்தாலும் அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டா எ என்னென்ன வ தேவையோ அதிலலாம் யூஸ் பண்ணி ஸ் எந்த விளாட் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விளாட்டுலையும் இன்ட்ரெஸ்ட்டு வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் மட்டும் தான் கரெக்டாக நம்ம ஏதாக இருந்தாலும் விளாட முடியும் கபடியோ கிரிக்கெட்டோ வாலிபாலோ கொக்கோவோ எந்த விளாட்டா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டு தேவை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது இது ஏன்னா தெனம் வந்துட்டு ஏதாது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா மட்டுந்தான் நான் கரெக்டாக அதை நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு கேம்ல கரெக்டாக மைன்செட்டு கரெக்டாக ஒரு கேம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு கேமை கற்றுக்கலாம் அதே மாதிரியே அதே மாதிரி சொல்லப் போனால் வந்தால் கபடிலாம் கத்துக்கிட்டனா கபடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் விளாட முடியாது எடுத்த உடனே விளாடக்கூடாது அதெல்லாம் கபடிலாம் நமக்கு நமக்கு அதிகமாக இது வார்ம்அப்பு தான் தேவை எந்த வெளாட்டாக இருந்தாலும் வார்ம்அப்பு தான் மெய்னு ஏன்னா நமக்கு இஞ்சுரி ஆகும் இஞ்சுரி ஆகும் அப்படின்னா நமக்கு வார்ம்அப்பு தான் மெய்னு ஏன்னா ஏ வார்ம்அப் பண்ணால் மட்டுந்தான் கை கால் போனு கரெக்டாக வளைஞ்சு தரும் மசில்ஸ்லாம் கரெக்டாக பிடிக்காது இது மாதிரி நிறையா இது ஆகும்